நம்மளோடய முடியை பாதுகாக்கறதுக்கு நம்மளோட உடம்பை நம்மளோடய ஃபேஸை பாதுகாக்கிறதுக்கு கிராமங்களில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முடிக்கு அப்படின்னா கத்தாழை சீயக்காய் மருதாணி எலை கருவேப்பிலை செம்பருத்தி செம்பருத்தி எலை இவ்வளோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம் முடிக்கு அப்படின்னா வேப்பலை இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு நல்ல ஹெல்த்தை ஹெல்த்தை வந்து நம்ம முடிக்கு கொடுக்கும் சீயக்காய் வந்து டு த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஷேம்புக்கு பதிலாக நம்ம சீயக்காயே யூஸ் பண்ணலாம் இப்போது இருக்கிற காலகட்டத்திலெலாம் நிறைய ஷேம்புஸ் இருக்குது எவ்வளோவோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனி ஷேம்புவெலாம் இருக்குது ஆனால் சீயக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோடய முடிக்கு அது நிறையா ஊட்டச்சத்தையும் நம்மளோடய ஹேர்க்கு கொடுக்குது அதேமாதிரி கருவேப்பிலை சாப்பிட்றது மருதாணி நம்ம தலைக்கு அப்ளே பண்ணுறது நம்ம முடியை ரொம்ப கரு கருனு வச்சுக்கும் கருவேப்பிலை நம்ம முடி வளர்றதுக்கு யூஸ் ஆகும் கத்தாழை வந்து நம்ம பாடியை வந்து ரொம்ப கூலிங்காக வச்சுக்கும் முடியும் ரொம்ப கொட்டுது அப்படின்னா அது வந்து பாடி ஹீட்னாலில்தான் கொட்டும் முடியை முடி வந்து எப்ப கொட்டும்னால் ஃபஸ்ட்டு வளரும் அதுக்கு அப்புறம் பருவ காலங்களில் கொட்டும் மறுபடியும் வளரும் மறுபடியும் கொட்டும் இதுதான் நம்மளோடய இதுவாக அடுத்தடுத்து நடக்கிற ப்ராசஸ்ஸாக இருக்கும் சின்ன வயசில் நல்லாதான் இருக்கும் முடி அப்புறம் காலேஜெலாம் வரப்போது கொட்டும் இல்லையா அது ரொம்ப மனசு வருத்தமாகதான் இருக்கும் பட் அப்படிதான் வளரும் முடி வளரும் கொட்டும் வளரும் கொட்டும் இப்டிதான் இந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டே இருக்கும் அப்புறம் முகத்துக்குன்னு பார்த்தா அதேதான் கத்தாழை தேய்க்கலாம் தக்காளி எவ்வளோவோ இருக்குது இல்லையா மேக்சிமம் எல்லார் வீட்டிலையும் என்ன சொல்லுவாங்கன்னால் கத்தாழை தேய்க்கணும் தக்காளி தேய்க்கணும் தக்காளியில் சீனி தொட்டு தேய்ப்பாங்க கத்தாழை மட்டும் தேய்ப்பாங்க அப்புறம் நிறையா கடலைமாவு பாசி பயறு மாவு சிலபேருக்கு கடலை மாவு ஒத்துக்கும் சில பேருக்கு கடலை மாவு ஒத்துக்காது அப்புறம் பச்சை பயறு மாவு நிறைய இருக்குது எவ்வளோவோ ஒரு சில ஒருவொருத்தவர்களுக்கும் ஒன்று ஒன்று ஒத்துக்கும் இல்லையா அதுக்கு ஏற்றமாரி அவங்க வந்து தங்களோடய ஸ்கின்னை பாதுகாக்க கிராமங்கள்லெலாம் யாரும் இந்த ஷேம்பு இதெலாம் போட மாட்டாங்க மேக்சிமம் எல்லோரும் கடலை மாவு போடுவாங்க கடலை மாவு ஒத்துக்காதவங்கள் பச்சை பயறு மாவு கத்தாழை தக்காளி இந்தமாதிரி நம்ம வீட்டு சைடு ப துளுத்து பச்சைன்னு சொல்லுவாங்க அந்த இல இது எல்லாமே சேர்த்து இது எல்லாமே நம்மளோடய ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக்கும் நல்லா டைட்டன் தூக்கி கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப நாள் வரும் இல்லையா அதனால எல்லோருமே இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க மேக்சிமம்